ஆ உங்கள் கடையில் என்னப்பா சாப்பாடு இருக்குது

ஆ ம் நாங்கள் குரூப்பாக தான் வந்திருக்கோம்

நான் வந்து ஒயிட் ரைஸு வாங்கிறேன்பா அதுக்கு எதாது சைட் டிஷ் எதாது கொடுப்பீங்களா ம் ம் ம் ம் ம் ம்

சரிப்பா நீங்கள் இதே இதே இது கொடுத்துருங்கப்பா வெ வெள்ளை சாப்பாடே கொடுத்துருங்கப்பா அதுவே போதும்பா நாங்கள் சேர் பண்ணி சாப்பிட்டுக்கறோம்பா ஆ ஆமாம்ப்பா

ம் ம் சரிப்பா ஃப்ரைட் ரைஸே எங்களுக்கு கொடுத்துருங்கப்பா போதும்பா

ஆ ஆ சரிங்கப்பா சரிப்பா ஆ சரிப்பா